ஊடகம் கல்வியமைப்பில் வந்து தமிழ் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் தான் ஏன்னா நம்ம த இந்தியாவில இருக்கோம் தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாட்ல இருக்கவங்களுக்கு தமிழ் தான் முதன்மையான மொழி பட் இப்போ வந்து ஹிந்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தற்செயலாக கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருந்துச்சி சிபிஎஸ்சிலலாம் பார்த்தோன்னா ஹிந்தி ஹிந்தி தான் முக்கியம் அப்படின்னு ஹிந்தியை வேற வச்சிருக்காங்கள் என்ன தான் ஹிந்தி இருந்தாலும் தமிழ் தமிழ் தான் நம்மளோட உயிர் நம்ம ரத்தத்தில் ஓடுறது நம்ம சுவாசிக்கிற காற்று தண்ணி நம்ம பேசுகிற மொழி இந்த நம்ம நாட்டில உள்ள வளத்தில் எல்லாத்திலையுமே இருக்கிறதுன்னா தமிழ் தான் ஏ உன் அந்த தமிழ்மொலி தான் பழமையான மொழி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கள் என்ன தான் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்ல வளர்ந்துருக்கோம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா தமிழ்மொலி தான் இப்போ ஊடகத்தில் கல்வியமைப்பில் எது தமிழ் இருந்தால் இருக்குது பட் இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்கள் மறக்கிறாங்க என்ன தான் நம்ம நாட்டில மறந்தாலும் அதர் நாடுகள்ல வேற வேற நாட்டுகள்ல உள்ள இப்போ சைனா அமெரிக்கா இது மாதிரி சில இடத்தில் வந்து தமிழுக்கு ரொம்ப இம்பார்டன்ட் தர்றாங்க அதுவும் தமிழ் சைனாவில வந்து நம்மளோட தமிழ்மொலிய தான் வந்து செகண்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ தமிழ் வந்து எல்லாத்திலையும் அவ் அடுத்த நாட்டில உள்ளவங்களே தமிழ்மொலிய ரொம்ப இம்பார்டன்ட்டாக நினைக்கும் போது நம்ம நாட்டில உள்ளவங்கள் எல்லாருமே நம்ம அதை பயன்படுத்திக்கணும் நம்ம அதை வளர்க்கணும் அதை வளர்க்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட நம்மளோட பிள்ளைங்களுக்கு அடுத்து பிள்ளைங்கள் அப்படியே பரம்பர பரம்பரையாக நம்ம தமிழ்மொலிய நிலைநாட்டணும் அதுக்கு வந்து நம்மளோட ஒத்துழைப்பு இருக்கணும் நம்மளுக்கு இன்றைக்கு நம்ம ஒழுங்கா தமிழ் பேச கத்துக்கிட்டால் தான் நாளைக்கு நம்ம சந்ததிங்களுக்கு போய் சேரும் அதே போல் இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கலாம் வேற நாட்டுக்கு போனால் தான் இங்கிலீஷ் தேவைப்படும் இது வந்து அது வந்து சோர்ஸ் தான் ஒரு டூல் மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு உண்மையான ஃபுட்டு அப்படின்னா லாங்குவேஜில் அது வந்து தமிழ் தான் அதை ஒழுங்கா நம்ம எடுத்துக்கணும் அதை ஒழுங்கா நம்ம போய் வெள வைக்கணும் அதை ஒழுங்கா கொண்டுப் போய் நம்ம அடுத்த சந்ததிங்களுக்கு கொண்டுப் போய் சேர்க்கணும்